நான் ஒரு ஓவியர் நான் நல்ல கலை அமைதியான இதாக இருந்து கோ அதிகமான டென்சன் இல்லாமல் அமைதியான முறையில் நான் ஓவியம் வரைவேன் நல்லா வரைஞ்சு எங்கள் வீட்டில் நான் வரைஞ்சு வச்சு கலர் கொடுத்து நல்ல முறையில் ஓவியம் வரைஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு ஓவியம் வரைய ரொம்ப பிடிக்கும் அதை கலைத்துறையோட நல்ல அந்த ஓவியத்தை வரைஞ்சு வீட்டில் வச்சுருக்கேன் செவுத்தில் மாட்டி வச்சுருக்கேன் இப்போ நான் பார்க்கறதுக்கு அது பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் அமைதியான முறைல அந்த வடிவத்தை வடிச்சு வடிச்சு வடி வடிவம் பண்ணி வச்சுருக்கேன் வேறு வேறு எல்லாரும் பார்க்கறமாரியும் அது நல்லா பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு இதாகவே இருக்கும் அதனால் நீங்கள் ஓ ஓவியம் வரைஞ்சு வச்சுருக்குறது அப்போ அந்த கலர் கொடுத்து அந்த டிசைன்களை நல்லா வ வடிவமைச்சு எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நான் நல்ல ஒரு இதாக வரைஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு ஓவியம்ன்றது ரொம்ப பிடிக்கும் கலைத்துறையில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு